ஹலோ சார் நான் சு சூரிய பிரகாஷ்னு பேசுகிறேன் கேப் புக் பண்ணணும் சார் ஆமாம் சார் மயிலாடுதுறைலேருந்து குற்றாலம் வரையும் போகணும் சார் ஆமாம் சார் எவ்வளோ நேரத்துக்கு சார் வண்டி வரும் சரிங்க சார் சரி சார் முக்கியமான வேலையாக போகணும் சார் நான் கரெக்டான டைமிங்குக்கு போகணும் சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் சார் காரு எந்த இடத்துல சார் கார் வந்து நிற்கும் சார் நான் இந்த மாதிரி பிள்ளையார் கோயிலில் லொகேஷன் போட்டிருக்கேன் சார் ஆமாம் சார் எங்கள் வீடு ஆனால் கொஞ்சம் தூரம் உள்ளே இருக்குது சார் நாங்கள் நடந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கரெக்டாக கேப் எத்தனை மணிக்கு சார் வரும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் சரிங்க சார் சரிங் சார் ஓகே சார் ஆமாம் சார் குற்றாலம் மயிலாடுதுறைலேருந்து குற்றாலம் வரையும் போகணும் சார் இடைல ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும் சார் ஸ்டாப்பிங் நின்றுட்டு போகணும் சார் இல்லை சார் மெயின் ரோடு கிடையாது சார் மெயின் ரோடு கிடையாது சார் இன்னொரு பக்கம் மாம்படுகை ஆணையராஜபுரம் அந்த வழியாக அஞ்சளாறு போய் அஞ்சளாறுலேருந்து குற்றாலம் வரணும் சார் ஆமாம் சார் மாம்படுகையில் வந்து கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது சார் ஆமாம் சார் அதை ஆமாம் சார் அதை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் போகணும் சார் ஆமாம் சார் ஓகே சார்

ஓகே சார் தேங்க் யூ சார் அந்த பிள்ளையார் கோவில்கிட்டதான் நின்றுட்ருக்கேன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்